ஏற்காடு குருவம்பட்டி அண்ணாபூங்கா மேட்டூரு ஏற்காட்ல வந்து நிறைய பூக்கள்லாம் நிறையா இருக்குது பாக்க கோவா குளிர்காலம் கோடைகாலமும் இருக்குது குளிர்காலத்துலேயும் போவாங்க நிறைய போட்டிங் போவாங்க நிறைய பூங்கா நிறைய பூஞ்செடி பூவெல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருக்கும் மேட்டூர் வந்து நிறைய தண்ணி இருக்கிறதனால அந்த தண்ணி ஏரியாவில் மீன் நிறைய மீன் எடுத்து சாப்பிடுவாங்க சாமி அங்கே கோவில் இருக்கிறதுனால மேட்டூர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மீன் எடுத்து சமைத்து சாப்பிட்டு வருவாங்க நிறையா அண்ணா பூங்காவில் நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட்றத்துக்கு நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்கள கூட்டுப்போய் நாங்கள் பார்ப்போம் குருவம்பட்டியில் நிறைய பூங்கா பூங்கா இருக்கிறதுனால நிறைய விலங்குகள் நிறைய இருக்கிறதுனால பிள்ளைங்கள குழந்தைங்கள கூட்டிட்டுப் போய் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணுவோம்